மு வரதராசனார் எழுதிய கதை புத்தங்களை நிறைய படிச்சுருக்குறேன் என்னா சப்ஜெக்ட்டு அதுவும் தெரியாது எனக்கு ஆனால் அவருடைய எழுதுகிற கதையிங்கள் வந்து கண்ட்டினியூவாக நல்லாவே இருக்கும் கேட்கறத்துக்கு நல்லாவும் இருக்கும் அதை மனசில் வச்சுக்கிற மாதிரி எதுவும் இப்போ இல்லை என் கிட்டே எதுவும் தெரியாது